கலை மற்றும் கைவினைப் பணிகளில் ஈடுபட்டிருக்க மக்கள்னு பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதை வந்து அவங்க ஒரு தொழில் மாதிரி பண்ணிணாலும் சரி இல்லை வீட்டில் பொழுதுபோக்கா பண்ணிணாலும் சரி இல்லை அதை சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமாக பண்ணிணாலும் சரி இது எப்படி பண்ணிணாலுமே அவர்களுக்கு சமூக ஊடகத்தலங்கள் ரொம்பவே பெரிய உதவிகரமாக தான் இருக்குது ஏன்னால் சொல்லி கொடுக்குறதுன்னு பார்க்கும் போது அவங்க ஒரு யூடியூப் சேனல்லேயே ஆரம்பித்து அது அதில் வீடியோ எல்லாம் போடுறது மூலமாக அவங்க வந்து இந்த கலையை கொண்டு போய் மக்கள்கிட்டே சேர்க்க முடியும் அப்புறம் அவங்க தொழில் மாதிரி பண்ணுறாங்கன்னாலும் அவர்களோட கைவினை பணிகளெல்லாம் அவங்க அது அதில் போடுறது மூலமாக அவர்களுக்கு நிறையா வாடிக்கையாளர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதோடு யாராவது கற்றுக்கணுன்னு நினச்சாங்கன்னாலும் இலவசமாக அந்த அவங்க போடுற அந்த வீடியோக்கள் பார்த்து அவங்களால் கற்றுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல சமூக ஊடகத்தலங்கள் கலை மற்றும் கைவினை பணிகளில் ஈடுபடுற மக்களுக்கு ரொம்பவே ஒரு உதவிகரமாக இருக்குது அப்புறம் நான் ஏதாவது யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறேனா அப்படினா நான் வந்து ஒரு ஃபைவ் மினிட் கிராஃப்ட் அப்படின் ஒரு யூடியூப் சேனலும் ஆர்ட் ஆல் தி வே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலும் ஃபாலோ பண்ணுறேன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னால் ஃபைவ் மினிட் கிராஃப்ட்டில் எல்லாமே வரைகிறது கைவினை பணிகள் இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க செஞ்சும் காட்டுவாங்க அது மூலமாக நம்ம நிறைய கற்றுக்க முடியும் அப்புறம் ஆர்ட் ஆல் தி வே அப்படிங்கிற ஒரு சேனல் வந்து நமக்கு வந்து பேப்பர் மூலமாக என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தருவாங்க அதுக்கு அப்புறம் நம்மளோடய ஜுவெல்ரி எல்லாம் என்ன மாதிரி பண்ண முடியும் நம்மளே பண்ணி எப்படி போட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள அவங்க சொல்லுவாங்க இது ரெண்டு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய யூடியூப் சேனல்கள் வந்து ஊடகத்தலங்களில் நிறையவே இருக்குது அதையெல்லாம் பின்பற்றது மூலமாக நமக்கு இதை பற்றி இன்னும் நிறைய கற்றுக்க முடியும் கற்றுக்க முடியும் நம்ம செய்ய முடியும் நம்மளே நாளைக்கு ஒரு தொழில் மாதிரி ஏதாவது ஆரம்பித்தாலும் அதுக்கும் சமூக ஊடகத்தலங்கள் ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்